எங்க எங்கள் வீட்டுச்செடி எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கும் நான் எப்போதுமே அதை ஆரோக்கியம் இல்லாமல் போக விட மாட்டேன் ஏன்னா நான் இயற்கையாக உரம் நானே பண்ணி நானே அந்த செடிக்கு உரம் போட்டுட்டுருக்கேன் அதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே நானே பண்ணுவேன் அப்படி எனக்கு எதாவது தெரியல அப்படின்னா யூடியூப் அப்படிங்குறதுல வந்துவிட்டு சேர்ச் பண்ணால் நிறையா வீடியோஸ் இருக்கும் கூகுள் பகவான் எதுக்கு இருக்கார் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக தானே தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிக்கிறதுக்காக தானே கூகுள் பகவான் இருக்கார் அவருக்கிட்டே நான் தெரிஞ்சு கேட்டுப்பேன் அவங்க கிட்டே கேட்டால் அவங்க தேவையானது கொடுப்பாங்க ஸோ அப்புறம் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுலேயும் எனக்கு என்ன தெரியுமோ தெரியாத விஷயத்தை அதில் நான் இது பண்ணி போட்டுப்பேன் உரம் வந்துவிட்டு நிறைய உரம் வந்துவிட்டு நான் வெளிலலாம் வாங்கவே மாட்டேன் எப்போதுமே என்ன எங்கள் வீட்டு கழிவுப்பொருட்களை வைச்சி தான் சமையல் வேஸ்ட் அதெல்லாம் வைச்சி நானே உரம் பண்ணி நானே அதை போடுவேன் செடி எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது வெயில் காலத்துக்கு மல்லிகைப்பூ செடியெல்லாம் அப்படி பூக்கும்ங்க குண்டு குண்டு பூக்கும் செடியை வந்துவிட்டு எதுவுமே பண்ண தேவை இல்லை அது காய்ஞ்சிருக்குற பகுதி எல்லாத்தையும் உருவி விட்டுவிட்டு அந்த இலையும் அதுக்கீழேயே போட்டுவிட்டு டெய்லியும் தண்ணி ஊத்திவிட்டு மண்ணை வந்துவிட்டு இது ஈரமாகவே வைச்சிருக்கணும் உரம் வந்துவிட்டு வீட்டில் செஞ்ச உரமே போட்டுக்கலாம் நான் அப்புறம் எங்கள் வீட்டில் மாடு இருக்குது மாட்டு உரம் மாட்டு வேஸ்ட்டு சாணி அப்புறம் வந்துவிட்டு ஆட்டுக்குட்டியோட உரம் அது எல்லாம் சேமித்து வைச்சி நான் அதில் உரம் பண்ணி இயற்கையான உரம் தான் எங்கள் செடிக்கெல்லாம் போட்டுட்டு வர்றேன் இதுக்காக யாருக்கிட்டையும் ஆலோசனைல்லாம் எங்கள் பாட்டி இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன்